சுற்றுலா பயணி போகிறது எனக்கு ரொம்ப முக்கியமாக செய்கிறத்துக்கு முன்னாடியே எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்குருவேன் எந்த பகுதிக்கு எப்படி தினமும் தயாராகணும் உணவு ஏதேனும் அங்கே இருக்கா இல்லை எப்படி உணவை வழங்கும் ஸ்டால்கள் உள்ளதா என்று அப்படி இல்லையா ஃபோ ஹோட்டல் எதாவது இருக்கா அதை மாதிரி முன்னாடி யாருகிட்டயா கேட்டு தெரிஞ்சுக்குருவேன் இல்லையா ஃபோனில் கூகுளில் ஸெர் தேடி நான் உபய க்கு பார்த்துக்குருவேன் அப்படி சுற்றுலா இப்போ ஒரு இடத்திற்கு போகும் போது ஊட்டி கொடைக்கானல் அங்கிட்டு போகும் போது அங்கிட்டு எதாவது மலை பிரேதஷத்தில் எதாவது கடை இருக்கா இல்லை நம்ம அங்கிட்டு எதாவது நம்ம எதாவது பயணிச்சிட்டு போயிக்கலாமா அந்த மாதிரி நம்ம பார்த்து வச்சுக்குறணும் நம்ம நண்பர்கள் கூட போகும் போது எந்த பகுதிக்கு நம்ம எப்படி செல்கிறோம் அங்கிட்டு எப்படி பாத்ரூம் வசதி இருக்கா தினமும் நம்மளுக்கு உணவு கிடைக்குமா இல்லையா நம்மளுக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு நம்ம வீட்டில் இருந்து செஞ்சு எடுத்துகிட்டு போகலாமா எதாவது சாப்பாடு அந்த மாதிரி நம்ம யோசிச்சுக்கணும் நண்பர்கள்ட்ட சேர்ந்து பேசி ஆலோசிக்கணும் அப்படி ஆலோசித்த பிறகு தான் நம்ம ஸ்டாலுக்கு இல்லை இப்போ நம்ம எதாவது ப்ளாக்தெண்டர் ஒண்டர்லா அந்த மாதிரி போனோம்னா அங்கே ஸ்டால் எதாவது இருக்கா தண்ணி இருக்கிற இடத்துல அந்த மாதிரி இருக்கா அப்படிலாம் நம்ம கேட்டுகிட்டு தான் நம்ம போகணும் இப்பது சுற்றுலா போகும் போது கவனமாக தான் செல்லணும் எல்லாத்தையும் முன்னாடியே எடுத்து வச்சுக்கிறணும் எடுத்து வச்சதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு தேவையான பொருட்கள் ட்ரெஸ்க்கு பேக் பொருள் எல்லாமே முன்னாடியே எடுத்து வச்சுக்கிறணும் ரொம்ப முக்கியமான பொருள்கள் எடுத்துகிட்டு செல்ல கூடாது கார் பஸ் எதுல் வாயினும் நம்ம சென்றாலும் கவனமாக தான் செல்லணும் ஏன்னால் யாரையும் நம்ம குறை சொல்ல கூடாது முடியாது ஆதலால் நம்ம தான் கவனமாக இருக்கணும் உணவு நம்மளுக்கு கிடைக்குமா இல்லை நம்ம ஷேர் பண் நாங்களாக ஷேர் பண்ணிக்கிடுவோம் அந்த மாதிரி தான் நீங்களும் ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கணும் இப்போ ஸ்டால்லெலாம் அதிகமாக இருக்கும் அப்படின்லாம் நம்ம நினைக்ககூடாது ஒரு இடத்துக்கு போனோம்னா எல்லாத்தையும் அனுசரித்து மட்டும் தான் நம்ம உபயோகித்து சாப்பிடணும் அப்படி தான் நினைக்கணும் இப்போ அந்த உணவை நம்ம எப்படி கிடைக்கும் எப்படி நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா எல்லா பகுதிக்கும் வேறு வேறு நம்ம செல்ல வேண்டும் என்று நினச்சிட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம அந்த அந்த உணவளிக்கும் இடத்திற்கே நம்ம செல்ல வேண்டும் என்று நம்ம நினைக்கணும் அப் அப்படி நெனச்சா மட்டும் தான் நம்மளால் உபயோகிக்க முடியும் என்று கோரிக்கையாக கூற வேண்டும்